அரியலூர் மாவட்டத்தில் வந்து வந்து முக்கியமான விவசாய பொருள் வந்து என்னனா பயிர்கள் பயிர் ஸோ அந்த பயிரில் வந்து நெல் பயிர் தட்டை பயிர் எள் உளுந்து இந்தமாதிரி பயிர்கள்லாம் விவசாயம் பண்ணுறது மு ரொம்பவே முக்கியமான பொருட்கள் ஸோ அங்கே விவசாயம் அன்றைல அவங்க வந்து நன்னாவே இருக்கும் ஸோ நல்ல விவசாயம் பண்ணுறதுக்கு நல்ல ஏத்த இடமாவும் இருக்கும் ஸோ அங்கே நெல் நெல் விளைச்சல் பண்ணணும்னா நல்ல ஒரு நெல் விளச்சல் கெடைக்கும் நல்ல ஒரு வியாபாரம் நடக்கும் விற்பனையும் அதிகமாருக்கும் அதேமாதிரி நல்ல ஒரு வியாபாரமும் இருக்கும் நல்ல விளைச்சலும் கிடைக்கும் அப்பறம் அங்கே இருக்க கால் நடைகள்னால் உலர் வேளாண்மை உலர் வேளாண்மை இது நீ நீ உலர் வேளாண்மை அப்புறம் திட வேளாண்மை இந்தமாதிரி பொருட்கள்னால் அங்கே இருக்க கால்நடை கள் அப்பறம் நீர் பாசனம்னா நிலக்கடலை மரவள்ளிகிழங்கு இதெல்லாம் நீர்பாசன அங்கே பயன்படும் இந்தமாதிரி விளச்சல்லாம் அங்கே போட்டோம்னா விளச்சல் தன்மை அதிகமாகவும் விற்பனை தன்மை அதிகமாகவும் இருக்கும் ஸோ விற்பனைக்கு ஏற்ற விலையை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அவங்கள்ட்ட விற்க நமக்கு ஏற்ற மாரியும் வகையிலயும் இருக்கும் நம்ம பயன்படுத்துகிற வகையிலேயும் இருக்குது ரொம்பவும் ஈஸியாக அங்கே வேளாண்மை வந்து ரொம்ப ரொம்பவும் விவசாயம் வந்து ரொம்பவும் ஈஸியாக விவசாயம் பண் நல்ல ஒரு விளைச்சலும் அதிகமாருக்கும் அங்கே அதே மாதிரி இப்போ தொழிநுட்பம் வந்து ஆட்டோமிஷின்ஸ் ஐஎபிஎஸ் செர்ட்டிவிகேஷன்ஸ் இந்தமாதிரி மிஷின்ஸ்லாம் நிறையவே வந்துச்சு ஸோ அந்த மிஷின்ஸ் அவங்க அதிகமாக பயன்படுத்தி விவசாயம் பண்ண பண்ணுறாங்க அது அதே போல் நிறையவே அங்கே அரியலூர் மாவட்டம் ரொம்ப ஃபேமஸான பயிர்கள் ஸோ பயிர்களை வச்சு விவசாயம் பண்ணி அதுக்கப்புறம் கால்நடை தீவனங்கள் அதுக்கப்புறம் நீர்பாசனம் அப்புறம் தொழில்நுட்பம் ஸோ தொழிநுட்பத்தில் அரியலூர் மாவட்டம் ரொம்பவே ஃபேமஸாக வ உயர்ந்துருக்குது ஸோ அதனால் அங்கே எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது